ஹலோ தங்கம் டெய்லராம்மா நான் ஹெச்எம் பேசுகிறேன்ம்மா அம்மா நாங்கள் துணி குழந்தைகளுக்கு தைக்கணுங்க ஒரு ஒரு எழுபது குழந்தைகளுக்கு துணி தைக்கணும்மா நான் நாங்கள் டெய்லர்கிட்ட தான் சொல்லிருந்தேன் நீங்கள் வந்துருக்குறிங்க கூப்புடுறீங்க அது தைச்சி கொடுக்கோணும்மா அமௌண்ட் என்ன போடுறிங்கம்மா தையல் கூலி ஆ சரிங்க எனக்கு ஒரு ஏ ஒரு இருபது குழந்தைக்கி இப்போ தைக்கணும்மா ம் கொஞ்சம் அனாதை குழந்தைங்கம்மா கொஞ்சம் ரேட் குறைச்சி சொல்லுங்கம்மா ஆ ஆ சரி சரிம்மா அளவு கொடுக்குறேங்கம்மா நீங்கள் அந்த துணி எப்படி நீங்கள் நாங்கள் எடுத்து தாரதா இல்லை நீங்களே துணி எடுத்து கொடுத்துருவீங்களா எடுத்து வி ம் அப்படியே பண்ணிடுங்கம்மா எனக்கு டைம் இல்லை நீங்களே அதை பார்த்து கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கு அல்லா ஃபுல் அமௌண்ட்டும் என்ன வந்துருக்கோ அப்புறம் அதை கொடுத்துர்லாங்க ம் ஆமாங்க ஆமாப்பா ம் வாங்கிக்கிலாம்மா வாங்கிக்கிலாம் ஆ சரி வாங்கிக்கலாங்கம்மா அம்மா எனக்கு நீங்கள் எவ்வளோ எனக்கு ஒரு ப பத்து நாளுக்குள்ள வேணுங்கம்மா இங்கே அர்ஜெண்டாக அதுக்கு முன்கூட்டியே கொடுத்தாலும் சந்தோசம் சரிங்க ஆ சரிங்கம்மா கன்ஃபார்மா கொடுத்துருங்கம்மா சரி ஆ ஆ சரி ஆ சரிம்மா அடுத்து வாங்க ஃபுல்லா அளவு துணி கொடுத்துர்றேங்க அப்புறம் நீங்கள் வந்து அமௌண்ட்டும் ஃபுல் அமௌண்ட்டும் என்னங்கிறது வாங்க்கிலாங்கம்மா ஆ நன்றி நன்றிங்கம்மா தேங்க்ஸ்